ஹலோ வணக்கம் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ யெஸ் சார் சார் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக் அழகப்பா எல்லா காலேஜ்க்குமே நாங்கள் தான் எல்லாமே சப்ளை பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் என்ன மாதிரி வேணும்ன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் நாங்கள் அதுக்கு ஏற்றா மாதிரி நாங்கள் கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்புவோம்

சரி ஓகே சார் இப்போ என்னைக்கு சார் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது உங்களுக்கு என்னைக்கு ஃபங்க்ஷன் வருது நீங்கள் ஓகே சார் நாங்கள் தச்சு தர எப்படியும் டென் டேஸ் நாங்கள் மினிமம் ஆகும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து அளவெடுத்துக்குவோம் சார் நாங்கள் ஸ்டுடென்ஸ்சோட அளவை ஆமாம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டே ஓகே சார் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு அட்வான்ஸ் பேமண்ட் மாதிரி பண்ணிருங்க நாங்கள் அதுக்கப்புறம் டென் டேஸில் வித்தின் டென் டேஸ் நாங்கள் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருவோம் சார் ஓகே சார் ஓகே சார் சிங்கிள் பர்ஸ்சனுக்கு செவன் ஃபிஃப்ட்டி வரும் சார் எரநூத்தம்பது ரூபா வரும் ஆ ஆமாம் சார்

அட்வான்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட்லிர்ந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் முப்பது சதவீதம் கொடுக்குனும் சார் நீங்கள் டோட்டலாக முப்பது சதவீதம் கொடுத்திங்கன்னா டென் டேஸில் வந்து நாங்கள் செவன் கொடுத்துருவோம் சார் உங்கள்கிட்ட ஆ ஓகே சார் நாங்கள் நாளைக்கி ஆஃடர் நாளைக்கி மதியம் மதியம் வந்துடுறோம் சார் ஓகே நன்றி ஆ